பைக்கில் ரொம்ப தூரன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் போய்ருக்கோம் நானும் எங்கள் அண்ணனும் ஏன்னா எங்கள் அண்ணனால் தனியாக பைக் ஓட்ட முடியாதுன்னு நானும் போனேன் அவருக்கு அசதியாக இருக்கிறப்ப நானும் வாங்கி ஓட்டுவேன் அவருக்கு அசதியாக இருக்கு எனக்கு அசதியாக இருக்கிறப்ப அவர் வாங்கி ஓட்டுவார் அங்கே அதிகமாக பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை பராமரிக்கிற வகையிலேன்னா எங்களுக்கு தெரிஞ்சு யூரின் வர டையத்துல நாங்கள் டக்குன்னு யூரின் போய்டுறோம் ஏன்னா அது உடம்புக்கு நல்லது ஏன்னா பைக்கில் ட்ராவல் போகணும்போது யூரினை ரொம்ப நேரம் அடக்கக்கூடாது ஏன்னா ஸ்டோனுக்கு அதான் முக்கிய பிரச்சனையாக இருக்கு இப்போ ரோட்டில் எந்த கடையில் சாப்பாடு எங்கே கிடைக்கிதோ அங்கே சாப்பிடன் இல்லாமல் அதிகமாக நாங்கள் டிராவல்ல போகும்போது நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா ஒத்துக்காது சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது எங்களை பொருத்த வரைக்கும் எனக்கு ஒத்துக்காது நான்வெஜ்ஜி அதனால் போகிற வரைக்கும் சைவம்தான் சாப்பிட்டோம் தண்ணி தண்ணி தேவைப்படுற நேரத்துக்கு தண்ணி குடிச்சிகிட்டோம் ஆனால் அது தோள்பட்டை முதுகு வலியெல்லாம் எங்களுக்கு உண்மை அது ட்ராவல் அனுபவத்தில் சொல்கிறேன் கால் ரெண்டு காலும் நல்லா வலி ஸோ வண்டி ஓட்டும்மோதே உங்களுக்கே அனுபவம் இருக்கும் வண்டி ஓட்டுனங்கிறதப்பையே ரொம்ப இது ஒரு சாதாரண ஒரு பத்து கிலோமீட்ரு ஓட்டினாலே கைகால்லாம் நடுக்கக்கண்டுடும் ரொம்ப தூரம் ஒரு நானூறு கிலோமீட்டர் ஓட்டுறோம்னா நீங்களே நெனைச்சி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அதான் அந்த அந்த ட்ராவல் தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ட்ராவல் அதுலேருந்து லாங் ட்ராவல் நாங்கள் வண்டியில் போனதில்லை